எனக்கு பிடிச்ச டான்ஸ்னு பார்த்தா குத்து டான்ஸ் தான் எனக்கு வந்து இந்த க்ளாசிக்கல் பரதநாட்டியம் அந்த மாதிரி டான்ஸெல்லாம் சுத்தமாக வராது பட் ஆனால் இந்த குத்து டான்ஸ்ங்றது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் அதுக்கு மட்டும் தான் ஆடுவனே அதுவும் இந்த பறை மோளத்துக்கு ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாவு டைம்லெல்லாம் அடிக்கிற மோளத்துக்கு அப்புறம் எதனால் ஃபங்க்ஷன் டைமில் அடிக்கிற மோளத்துக்கு இந்த பறை மோளத்துக்கு ஆடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு குத்து டான்ஸ் மட்டும் தான் வரும் இந்த மாரி எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் கா எங்கள் ஸ்கூல் டே காலேஜ் டே ஆன்வல் டே கல்சுரல் எல்லாத்துலேயுமே நான் டான்ஸ் தான் ஆடுவேன் அதுமாரி எங்கள் ஹாஸ்டெலில் வந்து ஓப்பன் டான்ஸ் அப்படின்னு போடுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆடுறது அப்படின்னு பார்த்தோன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்ஸும் தான் ஆடுவோம் ஒரு சிலவங்கள் வந்து கூச்சப்படுவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பட் ஆனால் எனக்கு அந்த கூச்சமெல்லாம் எதுவும் இல்லை எங்கள் டான்ஸ் ஆட சொன்னாலும் ஃபஸ்ட் ஆளாக நான் போய் டான்ஸ் ஆடுவேன் எனக்கு குத்து டான்ஸ் ஆடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுத்தமாக வராத டான்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பரதநாட்டியம் டான்ஸெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது கொஞ்சம் இந்த மெலோடி டான்ஸ் அந்த மாதிரி டான்ஸெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஆடிவிடுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் என் ஃபேம்லியில் நான் என் தம்பி எங்கள் அக்கா எல்லாேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடினா எனக்குள்ளே இருக்கிற டென்ஷன் எல்லாம் போகிறா மாதிரி ஃபீல் பண்ணுவேன் டென்ஷன் போய்விட்டு மைண்டு ஃப்ரீயாயிருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக ஆகிடுவேன் டைன் டான்ஸ் ஆடி முடிக்கும் போது என் மைண்டு ஃபுல்லாக ஜாலியாகிடும்